நீச்சலுங்கள்னால் வந்து பொதுவாக அடிக்கிறதுதான் ஆனால் வந்து இந்த ஒரு கால் நீச்சல் பெரும்பாலும் அதெல்லாம் வந்து எங்கள் அடிக்க அடிச்சு கற்றுக்கறதுக்கு ஒரு ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் கிட்ட ஆணுச்சு அதை அடிச்சு கற்றுக்கறதுக்குள்ள எனக்கு வந்து போதும் போதும்னு ஆகி அதெல்லாம் ரொம்ப பிரச்சினையா ஆகி அதுக்கு ரொம்ப இதாயிடுச்சு ரொம்ப பிரச்சனை அது அது கற்றுக்கறதுக்கு அவ்வளோ நாள் ஆச்சு அதுலல்லாம் வந்து நண்பர்களும் எங்கள் அண்ணன் ஹரியண்ணன் எல்லோரும் வந்து சேர்ந்து எனக்கு கற்றுத்தந்தாங்க அதெல்லாம் ரொம்ப நாளாவே கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் கற்றுக்கிட்டு அப்படின்னா ரங்கு அப்படியே எல்லாம் போயி அப்படியே கற்றுக்கிட்டு வார வாரம் போவோம் அதுக்காண்டியே வார வாரம் போய் டெய்லியும் சாயங்காலம் ஒரு மணி நேரம் டெய்லியும் சாயங்காலம் ஒரு மணி நேரம் போய் கற்றுப்போம் அதாட்டம் முடிஞ்சளவு நாங்கள் வந்து சீக்கிரமே கற்றுக்கறதுக்கு பார்த்தேன் ஆனால் என்னால கற்றுக்க முடில்ல கற்றுக்கறதுக்கு ஒரு கால் நீச்சல் இதெல்லாம் வந்து கற்றுக்க ரொம்ப நாள் ஆச்சு அது கற்றுக்கறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஒரு ரெண்டு மாதம் ஆயிடுச்சு ரெண்டு மாதம் கிட்ட ஆயிடுச்சு ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் கிட்ட ஆயிடுச்சு அதை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை கற்று அடிக்கேன் ரொம்ப கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு அடிச்சு கற்றுக்கிட்டு அது அதுக்கப்புறம் பழகி அதுக்கப்புறம் வந்து ரெண்டு போட்டி வைச்சு இது பண்ணுவோம் எங்களுக்குள்ளையே எல்லாம் பண்ணி இதாட்டமெலாம் பண்ணி விளையாடுவோம் எல்லோருமே நாங்கள் அப்புறம் வந்து காக்காய் நீச்சல் அப்படிலாம் அதெல்லாம் கற்றுக்கிட்டேன் அதெல்லாம் எல்லாமே கற்றுக்கறதுக்கு வந்து நாளாச்சு எனக்கு காக்காய் நீச்சல் அப்புறம் வந்து மிதக்குறது அப்படியே தண்ணிலையே மிதக்குறது அது மாதிரி நிறையா இது தண்ணீரில் நான் வந்து நிறையா அப்புறம் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன் எல்லாத்தையும் முழுசா கற்றுக்கறதுக்கு எனக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு வருஷம் கிட்ட ஆயிடுச்சு அது ஒரு வருஷத்தில் நான் வந்து பெரும்பாலும் வந்து கற்றுக்கறதுக்கு இதாக ரொம்ப நாள் ஆச்சு ஒரு கால் நீச்சல்ங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு என்னால் மூச்சு விட முடில்ல ரொம்ப நேரம் அடித்து மூச்சு விட முடில்ல ரொம்ப நேரமெலாம் அடிக்க முடியாது மூச்சு விடையே மூச்சே விட முடியாமல் அப்படியே நெஞ்செல்லாம் வலிச்சி நெஞ்செல்லாம் வலிக்கிற மாரி இருக்கும் மூச்சே விட முடியாது அதனால வந்து ரொம்ப நாள் ரொம்ப நாள் ரொம்ப ரொம்ப நாள் ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து க கற்றுக்கிட்டேன் அது கற்றுக்க வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப நாள் ஆயிடுச்சு எனக்கு அதை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து என் நண்பர்களோடு சேர்ந்து தான் சேர்ந்து சேர்ந்து அப்படியே போய் போய் அப்படியே பழகி அதை வந்து கற்றுக்க கற்றுக்கிட்டேன் அப்படியே நான் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஏன் நானும் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் அதாட்டமெலாம் அப்படி பண்ணணுன்னு அப்புறம் காக்காய் நீச்சல் அது நிறையா அது உள் நீச்சல் அப்புறம் அங்கே நிறையா இது இதாட்டம் கற்றுக்கிட்டு கற்றுக்கறத்துக்கு கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு ஒரு வருஷம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு பெரும்பாலும் வந்து நான் வந்து ரொம்ப நேரம் அடிக்கிறதுக்கு முயற்சி செய்வேன் ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமெலாம் அடிக்க முடியாது ரொம்ப நேரம்னால் ஓர் கிட்டத்தட்ட ஒரு அரை பத்து நிமிஷம் அதை மாதிரி அந்தளவு தான் என்னால அடிக்க முடியும் பஸ்ட்டே பாத்திங்கன்னா பஸ்ட்டு வந்து ஒரு பத்து நிமிஷம் தான் அடிக்க முடியும் அதுக்கப்பறம் வந்து அப்டியே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு அதுக்கப்புறம் அப்படியே அதிகரிச்சு அப்படியே இருபது நிமிஷம் அப்படி அடிக்க க அடிச்சு கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து உள் நீச்சல் வந்து நல்லா அடிப்பேன் அதுக்கப்புறம் அப்படியே அடிச்சு நல்லா நான் வந்து அப்படியே போய் வட்டம் அடிச்சு கற்றுக்கிட்டேன் நான் வந்து அப்படியே கற்றுக்கிட்டு எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு இப்போது வந்து அப்படியே நான் தெளிவாக எல்லாமே வந்து அப்படியே பண்ணணும் நாங்கள் எல்லாம் தெளிவாக இருக்கணும் பண்ணுறது தெளிவாக எல்லாமே பண்ண ஆரம்பிச்சுட்டேன் அப்படியே கரெக்டாக இருக்குது எல்லாம் இப்போ எனக்கு பண்ணுறதுக்கும் நல்லா எல்லாம் வந்து இப்போ ஈஸியாக ஆயிடுச்சு ரொம்ப இப்போ நல்லா நான் வந்து இது பண்ணுவேன் வாரத்தில் ரெ வாரத்தில் சனி ஞாயிறு ரெண்டு நாளும் போய் நீச்சல் அடிக்க போயிடறோம் நாங்களெல்லாம் இப்போ நண்பர்களெலாம் சேர்ந்து அதாட்டம் நாங்கள் வந்து அந்த ஒரு ஒரு கால் நீச்சல் அடிக்கிறது தான் எனக்கு கற்றுக்க ரொம்ப நாள் ஆச்சு கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் எனக்கு அதுதான் ஆனதே அது தான் என்னால் அடிக்க முடியாமல் ரொம்ப நாள் வரையும் நான் அடிச்சு கற்றுக்கிட்டதுன்னா அது ஒன்டியும் ஒன்று ஒன்டியுந்தான் காக்காய் நீச்சல் மற்ற எல்லாமே வந்து நான் வந்து ஈஸியாக கற்றுக்கிட்டேன் ஒரு எல்லாம் வந்து ஒரு பத்து பத்து நாள் பதினஞ்சு நாளுக்குள்ளேயே கற்றுக்கிட்டேன் ஆனால் என்னால் அந்த ஒரு கால் நீச்சல் ஒன்டியும் கற்றுக்க எனக்கு மூச்சு அப்படியே வ வாங்க ஆரம்பித்துட்டு மூச்சு அப்படியே நி நெஞ்செல்லாம் வலிக்க ஆரம்பிச்சு நெஞ்சே மூச்சு விட முடியாமல் அப்படியே அப்புறம் வந்து மருத்துவமனையெலாம் போய் அதுக்கெல்லாம் போனோம் அந்தளவுக்கு இதாக ஆச்சு ஆனாலும் நான் போய் மறுபடியும் க போய் இதுக்கு போய் நீச்சல் அடிக்க போய் போய் மறுபடியும் மறுபடியும் க நல்லா முயற்சி செஞ்சு அதுக்கப்புறம் கற்றுக்கிட்டேன் அது எனக்கு அது செய்ய தான் ரொம்ப நாள் ஆச்சு ஆனால் நான் இப்போ வந்து எல்லாமே வந்து நல்லா இப்போ வந்து சூப்பராக எல்லாம் போயிகிட்ருக்கு அப்படியே நான் வந்து இப்போ நல்லா கற்றுக்கிட்டேன் நன் எல்லாம் நீச்சல் எல்லாம் நீச்சலுமே இப்போ எனக்கு அடிக்க நல்ல ஈஸியாக இருக்குது